தமிழ்மொழியின் வரலாறு தமிழ்மொழியின் சிறப்பு தமிழ்மொழியின் அழகு தமிழ்மொழியின் பழக்க வழக்கங்கள் தமிழ்மொழியின் கொள்கை தமிழ்மொழியின் சிறப்பு இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் தமிழ்மொழி வரலாற்றில் உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ்மொழி தமிழ் தமிழ் மொழி பேசுபவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் அப்போ தமிழ்மொழிக்கு இந்த தமிழ்மொழிக்கின்னு பெரிய வரலாறு இருக்கு தொன்மையான ஒரு மொழியில் இந்த மொழி வந்து ஒரே மொழி வந்து ஒரே வார்த்தை வந்து பல விஷயங்களை வந்து புரிஞ்சுகொள்ள முடியும் அப்போ இந்த தமிழ்மொழி எப்படியெல்லாம் வளர்ந்ததுன்னா சங்கம் அமைச்சு தமிழ்மொழியை வளர்த்துருக்கிறாங்க இசையின் மூலமாக தமிழ்மொழியை வளர்த்திருக்குறாங்க கல்வெட்டு மூலியமாக தமிழ்மொழியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இன்னக்கு இருக்கிற கணிப்பொறி வரைக்குமே இந்த தமிழ்மொழியை வந்து பதிவு பண் பதிவு பண்ணி இருக்காங்க அப்போ தமிழ் வந்து முதற்சிறந்த ஒரு மொழியாகவும் கிட்டத்தட்ட இந்த தமிழ்மொழிக்கென்ற ஒரு வரலாறு இருக்குது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணில் தோன்ற மூத்தமொழி முதல்மொழி தமிழ்மொழி என்கிறத இந்த வரலாறு மூலியமாக நாம் சொல்லுறோம் இந்த தமிழ்மொழியுடைய வளர்ச்சி எத்தனை மொழிகள் தோன்றினாலும் இந்தமொழி இந்த தாய்மொழியிலிருந்துதான் பல மொழிகள் உருவாகும் ஆனாலும் இதற்கெல்லாத்துக்கும் மூல மொழி தமிழ்மொழியாக இருக்குது அப்போ தமிழ்மொழியின் அழகு சிறப்பு அதனுடைய பயன்பாடு அதனுடைய பழக்கவழக்கங்கள் அதனுடைய இது வந்து ஒரு ஒரு காலக்போக்கில வந்து எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இந்த மண் அழிகிற வரைக்கும் இந்த தமிழ்மொழி இருக்கும் தமிழர்கள் இருப்பார்கள் இந்த தமிழ்மொழியின் சிறப்புகளை அனைத்து இடங்களிலும் முன்னாடி இருக்கிற அந்த தமிழ் புலவர்களாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்த தமிழ் அரசர்களாக இருக்கட்டும் இன்னக்கு இருக்கிற தமிழ் ஆய்வாளர்களாக இருக்கட்டும் இப்படி மூன்று வழியில் இந்த தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை எங்கேயும் சிதறிவிடாமல் எங்கேயும் அழிந்து விடாமல் இந்த தமிழ்மொழியை காப்பதற்கு அத்தனை பா தொழில்நுட்பத்தையும் இதில் பதிவு பண்ணிருக்கிறார்கள் அதனால் இந்த மொழியில் இருந்து பல ஆயிரம் மொழிகள் தோன்றியிருக்கிறது தமிழ்மொழியின் மூத்தமொழி முதல்மொழி என்பதிலிருந்து பல்வேறு மொழிகள் தோன்றினாலும் தமிழின் சிறப்பு இன்றுவரைக்கும் அதனுடைய சிறப்பு குறையாமல் அழகுத் தமிழாகவும் இது பிறரை காயப்படுத்தாத ஒரு மொழியாகவும் இருக்கிறது அதனால் தமிழ்மொழி சிறந்தமொழி என்பதை இதன்மூலம் நாம் தெரிந்துகொள்கிறோம்